எங்கள் சைடில் வந்துட்டு மேட்டுபாளையத்தில் பிளாக் தெண்டர் இருக்குது அது ரொம்ப வந்துட்டு சின்னதாயிருக்கு அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டினா நல்லாயிருக்கும் கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒண்டர்லா மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும் எல்லாேரும் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி கேரளா போகிறத விட இங்கே பக்கத்துலேயே போகலாம் இதனால் வந்து பொருளாதாரம் வந்து பெருகும் அதே மாதிரி இங்கே வந்து கொடிவேரி அணை இருக்குது அது ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டப்போ கூட எல்லாேரும் ஃபேமிலியாக இங்கே வந்தாங்க ஆனால் இருக்க இடம் இல்லாமல் வந்தவர்கயெல்லாம் வந்ததுமே போய்விட்டாங்க அதே அந்த இடத்துலே கேம்ஸ்ஸு நல்லா பெருசாக கட்டியிருந்தா அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பாங்க